வேலை செய்யற இவங்களுக்குலாம் பாலிசின்னு பார்த்தா இன்சூரன்ஸ் இருக்கு இன்சூரன்ஸில் வந்து பார்த்திங்கனா நிறையா இது இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு வேலையை பொறுத்து அது மாறும் அதேமாரி இல்லத்தரசிங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கனா நம்ம க என்னது பென்ஷன் ஸ்கீம் இருக்கு பென்ஷன் ஸ்கீம்மில வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இயர் பை இயரும் கட்டலாம் மந்த்லி மந்த்லியாகவும் கட்டலாம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி அவங்களுக்காக ஒரு சேவிங்க்ஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம் கிராமப்புற பெண்களுக்குலாம் மகளிர் சுய உதவிக்குழுன்னு சொல்லி நமக்காகவே இதை கொண்டு வந்துருக்காங்க அது வந்து மிக பயன்பாட்டோடவும் இருக்கு நிறைய குழுக்கள் மகளிர் சுய உதவிக் குழுனு மட்டும் இல்லாமல் நிறைய குழுக்களில் நிறைய வகையான இன்சூரன்ஸு நிறைய வந்து அவங்க அவங்களோட சேவிங்க்ஸ் மனில வந்து இப்போ சேவிங் பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து அமைச்சு கொடுக்குறாங்க